எங்களுடைய வரையும் வேலையில் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களென்னு சொல்ணும்ன்னால் ஓவியர்களில் வந்து ரவி வர்மா ரவீந்திரநாத் போன்ற போன்றவர்கள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் ஏன்னால் அவர்களுடைய ஓவியர்ங்களெலாம் நான் நல்லா பார்த்துருக்கேன் ரவிவர்மாவின் ஓவியங்கள் ரவீந்திர நாத் அவர்களோட ஓவியங்களெலாம் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் அதை பார்த்து பழகியிருக்கேன் அதில் வந்து என்னென்னா அவங்கங்களோடைய ஓவியம் மிகச்சிறப்பான ஓவியங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடித்தது ரவிவர்மாவின் ஓவியங்கள் எனக்கு மிகமிக பிடிக்கும் நான் வந்து இயற்கையான இயற்கை இயற்கை சம்பந்தமான ஓவியங் ஓவிய வேலைகளை பார்க்க எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் இயற்கை இயற்கைதான் எனக்கு ரொம்ப முக்கியம் கடல் அலைகள் போன்ற ஓவியங்கள் மரங்கள் மலைகள் போன்ற ஓவியங்கள் இந்த மாதிரியான ஓவியங்கள் வந்து எனக்கு இயற்கையான இயற்கையை இயற்கையை பார்த்து ரசித்து அதை வரையக்கூடிய ஓவியங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஏன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவிவர்மா ரவீந்திரநாத் போன்றவர்களோட ஓவியங்கள் வந்து மிகவும் அருமையாக இருக்கும் இயற்கையான ஓவியங்களில் அவங்களோடது மிகவும் அருமையாக இருக்கும் அதை பார்த்துதான் நான் நிறைய ஓவியங்களை கற்றிருக்கேன் அதை நான் வரைஞ்சுருக்கேன் வரைஞ்சு பார்த்துருக்கேன் அப்படி நான் வரைஞ்சு பார்க்கும்போது இயற்கையான ஓவியங்கள் மட்டுமே எனக்கு ரொம்ப மிக மிக பிடிக்கும் மிக மிக பிடிக்கும் வரைய பிடிக்கும் பழக பிடிக்கும் இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் முன்னோடிகளாக இருந்திருக்காங்க வரை வரையும் கலைகளில் இவர்கள் வந்து மிகவும் முன்னோடிகளாக இருந்திருக்குறார்கள் அதனால் இவர்களுடைய ஓவியங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் ரவீந்திர நாத் மற்றும் ரவிவர்மாவின் ஓவியங்கள் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன இவர்களுடைய ஓவியங்கள் வந்து மிக மிக அற்புதமான ஓவியங்கள் இந்திய அளவில் மற்றும் உலகளவில் நிறைய பெயர் வாங்கின ஓவியங்கள்